நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் வந்து ஓவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் வேறுபடும் அது இருக்குற வேலைகளை பொருத்து ஆனால் மினிமம் ஒரு மூணு மண்நேரமாது செலவு பண்ணிருவேன் கொஞ்ச நேரம் எடுக்கிறது கொஞ்ச நேரம் பார்க்குறது அப்புறம் வைக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கிறது பார்க்குறது அப்படீனு ஸோ மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸில் வந்து ரொம்ப இப்போ அடிக்ட் ஆயிட்டே இருக்காங்க வாய்ஸ் கால் தான் இல்லை வீடியோ கால் விரும்புறோமான்னு பார்த்தா வீடியோ கால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா நம்ம அவங்க முகத்தை பார்த்து பேசுகிறது அவங்கள நேரில் பார்த்து பேசுறமாதிரியே ஒரு ஃபீல் தரும் கண்டிப்பாக ஏன்னா எந்தவொரு மனிதனையுமே முகத்தை பார்த்து பேசுகிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ்ஸை தரும் நம்ம என்ன தான் அவங்களோட குரலை கேட்டாலும் அவங்களோட முகத்தை பார்த்து பேசுறமாதிரியான ஒரு ஃபீலிங் வீடியோ காலில் இருக்கிறது அது இப்போ நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு வீடியோ கால்ஸ் வந்து இப்போ நிறைய டெவலப் வந்து வந்து அது விர்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக அவங்கள நம்ம இப்போ தொட் தொட்டு பார்க்குற அளவுக்குக்கூட டெவலப் பண்ணிருக்காங்க அவங்கள தொட்டுபாக்குறமாதிரியான அம்சங்களக்கூட டெவலப் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ச்சி அப்படினு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மக்கள் நம்ம தொலைதூரத்தில் இருந்தாலும் அவங்க கூடவே இருக்கமாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த வீடியோ கால்ஸ் வாய்ஸ் கால்ஸ் நம்ம பலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ வீடியோ காலில் டெவலப் ஆயிட்டு இருக்க டெக்னாலஜி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு கூடவே இருக்கமாதிரியான உணர்வுகளத்தருன்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக வாய்ஸ் காலை காட்டிலும் வீடியோ கால் வந்து கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் அப்படினு நம்புகிறேன்